நான் செஞ்ச ஒரு ஆர்ட் வந்து ஏன் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எப்படினா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கா இருக்கும் ஏதாவுது என் கையாலையே ஏதாவுது செஞ்சு மற்றவுங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த கார்ட்ஸு குட்டி குட்டி ஸ்டாச்சு இதெலாம் வந்து க்ளேயில் களி மண்ணில் வந்து எடுத்து செஞ்சு அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிணது வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட் வந்து நான் ஒரு கார்டு க்ரீட்டிங் கார்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் மெஸேஜெலாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக மெஸேஜ் எழுதி அதை வந்து மேட்ச் பாக்ஸில் வந்து மேட்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு கார்ட் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சர்பிரைஸ்சாக அதை நான் கொடுத்து செஞ்சு கொடுத்தேன் நல்லா வரும்னு எனக்கு தெரியாது பட் நான் பண்ணி நல்லா வந்துச்சு பெட்டரா வந்துச்சு எப்புடின்னா வாட்ரு பெயிண்டெலாம் வச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா சார்ட்லேருந்து எடுத்து சார்ட்டை மடக்கி அதை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதை கார்ட் சைஸுக்கு கட் பண்ணி அதுக்கப்புறோம் நான் அதை என்ன பண்ணேன்னால் அது சின்ன சின்ன மேட்ச் பாக்ஸ் எடுத்து அதை கலர் கலராக பெயிண்ட் பண்ணி வீட்டிலேயே உள்ள குட்டி குட்டி ஸ்டோன்ஸெலாம் வந்து வச்சு க்ளூ வச்சு ஒட்டி அதுக்கப்புறோம் அதில் வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பேப்பர் அதாவது சார்ட்லேயே கட் பண்ணி பேலன்ஸ் இருந்த சார்டில் வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒட்டி அதில் தனியாக பெயிண்ட் அடிச்சு அதை வந்து ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதை என்ன பண்ணேன்னா அதில் குட்டி குட்டி மெஸேஜஸெலாம் எழுதினேன் ஒரு சப்ரைஸாக அது பார்க்கும்மோது நம்ம பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இருக்கிற மாதிரி அதாவது ரொம்ப பாசிட்டிவ் ஆகுற மாதிரி ரொம்ப எனர்ஜி ஆகுற மாதிரி பார்த்தோனயே ரொம்ப ஹாப்பி ஆகுற மாதிரி குட்டி குட்டி மெஸேஜெலாம் என்ன பண்ணேன்னா எழுதிகிட்டேன் எழுதிகிட்டு அதை என்ன பண்ணேன்னா அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல அந்த மேட்ச் பாக்ஸ்குள்ளே போட்டு மேட்ச் பாக்ஸ்னால் அங்கேயும் இங்கேயும் சர்ப்ரைஸாக வந்து ஒட்டி வச்சேன் ஏனால் கார்ட் திறக்கம்போதே ஒரு கார்னர்ல வந்து இந்த சைட் கார்னர்ல மூணு மேட்ச் பாக்ஸும் அந்த சைட் கார்னர்ல மூணு மேட்ச் பாக்ஸும் நடுவுல வந்து க்ரீட்டிங்ஸ்லாம் எழுதி நல்ல அவுங்களுக்கு வந்து எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கார்ட்ஸில் எழுதி நடுவில் அவளுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணிணேன் அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு வந்து எப்புடின்னா சீக்ரெட்டாகதான் பண்ணிணேன் அது வந்து சீக்ரட்டாக பேக்லேயே வெச்சுட்டு நான் வந்து சின்ன சின்ன க்ளூ கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லி அந்த ஒரு ஒரு ஷீட்லையும் என்ன பண்ணேன்னா சின்ன சின்ன க்ளூ எழுதி அங்கங்கே ஷீட்டெலாம் மறைச்சு வச்சுட்டு லாஸ்ட்டாகதான் அந்த கார்டை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன சின்ன அந்த மெசேஜெலாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் ஃபஸ்ட்டு மேட்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி அதில் மெசேஜ் இருக்குனே அவளுக்கு தெரியாது மேட்ச் பாக்ஸ்னே அவளுக்கு தெரியாது பிகாஸ் நான்தான் அதில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேனே அது ஓப்பன் பண்ணிணா அதுக்குள்ளே ஒரு மெஸேஜ் இருக்கும் அப்படின்னுங்குறது தெரியாது சர்ப்ரைஸாக இருக்கிறது எதுனால் அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதே ஒரு சின்ன ஒரு விளையாட்டாகதான் இருக்கும் அது வந்து அதுக்குள்ளே ஒரு மெஸேஜ் வச்சு அது அவளுக்காக அப்படிங்கம்போது அது கொஞ்சம் ஹாப்பியாயிட்டாள் அது வந்து ரொம்ப நான் பண்ணிண கலைப்பொருளில் ஒன்று க்ரீட்டிங்ஸ் ஒன்று இன்னொன்று வந்து ஸ்டாச்சு ஸ்டாச்சு எப்படினா ஒரு குட்டி குட்டி ஸ்டாச்சுஸெலாம் என்ன பண்ணேன்னா பெயிண்ட் அடிச்சு அது வந்து க்ளேயில் க்ளேயில் செஞ்சு வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய ஸ்டாச்சு க்ளேயில் செஞ்சு அதை பெயிண்ட் பண்ணி காய வச்சு அது நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சின்ன பிள்ளைல வந்து விளையாடும்போது ஒரு ஒரு நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஒரு பொருளில் வந்து சின்னதாக செய்வோம்ல அதாவது க்ளேயில் வந்து வீடு கட்டுவோம் குட்டி அம்மி இந்த அடுப்பு இதெலாம் வந்து செய்வோம் செங்கல் இதெலாம் வந்து நம்ம செஞ்சு பழக்கம் இருக்கும் அந் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பொருளெலாம் வந்து செஞ்சுட்டு அதை நான் என்ன பண்ணுவேனா ஒரு ரெண்டு நாள் காய வெச்சுருவேன் வெயிலில் காய வெச்சுட்டு அதுக்கப்புறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்கும் செய்யும்போது ஈரத்தன்மையோடு செய்யும்போதுதான் அது அதோடய ஸ்ட்ரக்ச்சரை நம்ம கொண்டு வர முடியும் அது செஞ்சுட்டு அதுக்கப்புறோம் ரெண்டு நாள் காய வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறோம் பார்த்தா அது ரொம்ப இறுகி போயிடும் ஈர ஈரலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் அதை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஸ்டாச்சுஸ் பண்ணி க்ளேயில் ஸ்டாச்சுஸ் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணி நான் என் ஃப்ரெண்டுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் இதெலாம் நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன் பட் அது உங்களுக்கு அவுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிருந்துச்சி ஏனால் அது நம்ப கையால் செய்யறது நம்ம எப்புடின்னா வாங்கி கொடுத்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது நம்ம கையால் ஏதாவது செஞ்சு கொடுக்கறது வந்து ஒருத்தவர்களுக்கு ரியல் கிஃப்ட்டாக இருக்கும் எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்பளுக்கு நமக்காக ஒருத்தவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எனக்கு வந்து எந்த கிஃப்ட்டும் நான் இந்த மாதிரி கிடச்சது கிடையாது கையால் செஞ்சது கையால் செஞ்சு எனக்கு யாரும் கிஃப்ட் பண்ணிணது கிடையாது நான்தான் வந்து எல்லோருக்கும் கையால் செஞ்சு நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அது தனி தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசைபடுவேன் ஏனால் நா செய்யும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்களோ எப்படி சப்ரைஸ் ஆவாங்க இதெலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க அந்த ஹாப்பினஸை பார்க்கறதே ஒரு தனி ஹாப்பினஸ்தான் அதனால நான் என்ன பண்ணுவேனா ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு செய்யும்போதே நான் நினச்சிப்பேன் எப்படினா அவுங்களுக்கு இதை பார்த்து எப்படி சப்ரைஸ் ஆவாங்க அவங்க எப்படி சப்ரைஸ் பண்ணலாம் இன்னும் என்னென்ன பண்ணி அவங்களை சப்ரைஸ் பண்ணலாம் இது பிடிச்சிருந்துச்சுனா இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவுது நிறைய பண்ணலாமா இந்த மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது மாதிரி க்ரீட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர்சனுக்கு வந்து வின்டேஜ் லெட்டர் எழுதறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த காஃபி பவுடர்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறோம் அந்த ஷீட்டில் வந்து ஏஃபோர் ஷீட்டில் வந்து அந்த காஃபி பவுடர் எடுத்து இது பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டு நாள் காய வச்சுட்டா அந்த ஷீட்டை எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது காஃபி ஸ்மெல் அடிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அது அவங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதை என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறோம் நெருப்பு வச்சு அந்த கார்னரெலாம் வந்து லைட்டாக லைட்டாக இது பண்ணிவிட்டு நெருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறோம் அந்த க்ரீட்டிங்ஸில் என்ன பண்ணேன்னா மார்க்கரை வச்சு எழுதியாச்சி எழுதிட்டு இந்தமாதிரி அவங்க பார்க்கும்போது அது என்ன பண்ணுவாங்கனால் ரொம்ப ஹாப்பியாகருக்கும் ஏனால் அந்த மாதிரி லெட்டர்ஸெலாம் இப்போது யாருக்கும் எழுதறது கிடையாது அந்த லெட்டர்ஸெலாம் எங்கே இருந்துச்சுனா அந்த ஓல்டன் டேஸில் இருந்தது இப்போது வந்து வந்து யாருமே அது வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அதை அந்த ஓல்டன் டேஸில் உள்ள லெட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கற இப்போது நம்பளுக்கு வந்து ஓல்டன் டேஸில் உள்ள லெட்டரு எல்லாமே கிடச்சாலுமே அது வந்து ரொம்ப இதாகதான் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி இருந்திருக்கு பேப்பரெலாம் அப்படிங்கம்போது இப்போ ரொம்ப நீட்டாக க்ளீனாக வொய்ட்டாக பேப்பர் இருக்குது அந்த காலத்தில் வந்து அப்படி இருக்காது பேப்பர் ரொம்ப கசங்கி ரொம்ப கொஞ்சம் நீட் இல்லா நீட்னஸ் இல்லாமதான் இருக்கும் அதை வந்து பார்க்கும்போதே இந்த காலத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது வந்து மற்றவுங்களுக்கு எப்படி ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக நான் வந்து அப்படி ஒரு தடவை செஞ்சு எனக்கு தெரிஞ்ச பேர்சனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன்